நான் எஃப்எம் மோஸ்ட்டா கேட்டது கிடையாது மோஸ்ட்டா காரில் போகும்போது வேணால் கேட்டுருக்கேன் பேசுவாங்க பொதுவாக எனக்கு அதெல்லாம் அவ்வளோ கேட்டது கிடையாது எஃப்எம்மில் நிறையா சேனல்ஸ் இருக்கும் அது சேஞ் பண்ணுறதுனால கரெக்டா எனக்கு அக்யூரட்டா தெரியாது பட் நான் என்னோடய என்ன சேனல்லோ என்னோட என்ன சேனல் பார்ப்பேன் எனக்கு எது விரும்பும் நான் சொல்லிடுறேன் மோஸ்ட்டா மியூசிக்ஸ் பார்ப்பேன் மியூசிக்ஸ்னாலே கொஞ்சம் எனக்கு காம் கொடுக்கும் சாங்ஸ் கேட்பேன் ஆல்பம் சாங்ஸ் கேட்பேன் மியூசிக் மோஸ்ட்டா சன்மியூசிக் இசையருவி செவன் எஸ் செவன் மியூசிக் நிறைய நிறைய நிறைய இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு மெயின் விஷயன்னா ஹங்காமா சின்சேன் நிஞ்சா ஹட்டோரி டோரிமான் சன் அந்த மாதிரி சைல்டுஹுட்டு கேரெக்டர்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பார்த்துன்னுதான் இருக்கேன் ஆசைன்னு இல்லை பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் ரிமோட் எடுத்தால் ஸ்ட்ரைட் ஃபஸ்ட்டு சின்சேன் தான் அதில் வர கேரெக்டர் வைஸு அவங்க நடிக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹேப்பினஸ் அது என்னோடய மூட் அவுட்டை கூட குறச்சிடும் சிரிச்சிக்கிட்டு இருப்பேன் தன்னைத்தானே நானே சிரிச்சிப்பேன் இந்த மூவிஸ் பார்த்தாலே நிறைய எபிஸோட்ஸ்லாம் இருக்கும் ஆனால் போட்ட எபிஸோடே இப்போல்லாம் போடுறதுனால கொஞ்சம் அதெல்லாம் பார்க்குறத கம்மி கம்மி பண்ணிக்கிட்டு இசையருவிக்கு கொஞ்சம் தாண்டிட்டேன் ஆனால் அதையும் தாண்டி நான் அப்போப்ப போட்டு பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறதுன்னா சின்சேன் மட்டுந்தான் அதில் வர அந்த கேரெக்டர் வைஸ் அவுங் பேசுகிற விதம் நடிக்கிற விதம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற விஷயம் நான் அது பார்த்துட்டே இருந்தாலும் அந்த பண்ணுற ஆக்டிங் எல்லாம் நமக்கு சிரிப்பை கொடுக்கும் மெயினா எனக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கும் எல்லோரும் கேட்பாங்க நீ சின்ன பொண்ணாடின்ட்டு ஆனால் மோஸ்ட்டா இப்போ வரைக்கும் நான் அத கண்டுக்காத ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற விஷயன்னா சின்சேன் தான் இப்போ வரைக்கும் சந்தோசத்தை கொடுக்குற விஷயம் அது